சைல்ட்ஹுட் குழந்தையில வந்து நம்ம ஃபேன்ஸி ட்ரெஸ் காம்ப்படிஷன் நம்ம போட்டுப் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவுங்க போட்டு வரதை பார்க்கறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் எல்லாேருக்குமே ப்ரைஸ் கொடுக்கிறதும் வெரைட்டி ஆஃப் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு வரப் போகும் போது ஒரே இடத்த எல்லாேரையும் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அந்த சைல்ட்ஹுட்டில் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்ப்படிஷன் ஒரளவுக்கு ஒரு டென்த் வரைக்குமே கூட அதை பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காம்ப்படிஷன் ரொம்ப பிடிக்கும் அதோட பர்த்டேவுக்கு ட்ரெஸ் போட்டு வந்து சாக்லேட் கொடுக்கிறது அதில் சாக்லேட்டில் வந்து வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் கலந்து பிள்ளைங்கள் எடுத்து வர போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து இந்த இதில் எனக்கு ஒன்று வேணும் அதிலயும் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறது டீச்சர்ஸுக்கு பிடித்த டீச்சர்ஸுக்கு பிடித்த சாக்லேட் தர்றது டீச்சர்ஸ்கிட்டே இருந்து ப்ளெஸ்ஸிங் வாங்கிறது இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்வது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி என் நம் எனக்கு பிடிக்கறத விட மற்ற பிள்ளைங்களுக்கு இன்னொருத்தவங்க விஷ் பண்ணப் போகும்போது அதை பக்கத்திலேருந்து பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும் அந்த சைல்ட்ஹுட் மெ மெமரிஸ் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப குழந்தத் தனமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு சின்னச் சின்ன விஷயமெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நாள் அதை சொல்லி சொல்லி அடுத்த பர்த்டே வர வரைக்கும் அடுத்த விசேஷம் அந்த அக்கேஷன் வர வரைக்குமே அதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி ரொம்ப பெருசுப்படுத்தி நம்மளே சொ சொந்தமாக செல்ஃப்பாக இது பண்ணி நம்ம பார்த்துக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேன்சி ட்ரெஸ் உட்பட அந்த பர்த்டே செலிப்ரேஷன் உட்பட அதுக்கடுத்து வர ஆன்வல் டேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது டிராமா ப்ளே அதில் பார்ட்சிபேட் பண்ணுறது அந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவர்களும் அதில் ஒவ்வொருத்தவர்களும் பார்ட்சிபேட் பண்ணுறதோட அவங்களுக்கு வந்து நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறது அது எல்லாமே வந்து கூட இருந்து எல்லமே நாலு பேர் செய்தாலும் கிளாஸ் ஃபுல்லாக ஹோலாக வந்து ஓவராலாக ரொம்ப யூனைட்டியாக இருந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சைல்ட்ஹுட் மெமரிஸில் அது எல்கேஜியிலேருந்து அவங்கவுங்கள இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி நம்ம டென்த் வரைக்கும் நம்ம பண்ணி இருக்கிறது அதில் எல்லாமே எனக்கு மெமரபிளாக இருக்குது